நாமக்கல் மாவட்டத்தில் பல பிரபலமான சில உள்ளூர் விளையாட்டுகள் வந்து இருக்குது அப்படி இல்லைனா பொழுதுபோக்கு விளையாட்டுன்னு சொல்லலாம் அந்த பொழுதுபோக்கு விளையாட்டுனாவே நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க வயதானவிங்க இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க பொழுதுபோ பொழுது போகிறதுக்கோசரம் மரத்துக்கு அடியில் உட்காந்து தாயமெல்லாம் விளாடுவாங்க சீட்டு விளாடுவாங்க இதை வந்து வயதானவங்க வந்து பொழுதுபோக்குக்கோசரம் விளாடுறாங்க ஆனால் வந்து பிரபலமான விளையாட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டு கபடி வாலி பாலு நொண்டி இந்தமாதிரிலாம் நிறைய விளையாட்டுகள் இருக்குது அது பிரபலமாக இருக்குது இப்போ வந்து என்னென்னால் பாரம்பரிய விளையாட்டு அதிகம் இப்போ யாருமே விளையாடுறதில்ல ஃபோன் இருக்கா அதனால் ஃபோன் மட்டும்தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து பாரம்பரிய விளையாட்டு சின்ன கொழந்தைங்கள்லேந்து பெரியவங்கள் வரையிலுமே விளாடுறது கிடையாது அந்தகாலத்தில் இருக்கிறவிங்க இன்னும் பாரம்பரிய விளையாட்டு வந்து கடைப் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு விளாட்டு அப்பயும் சரி இப்பயும் சரி ஜல்லிக்கட்டை மட்டும் பாரம்பரிய விளையாட்டை மட்டும் யாருமே விட்டுக்கொடுத்தது கிடையாது அவ்வளோ இது ஒண்டர்ஃபுல்லாக போகுதுன்னா அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மட்டும்தான் அது வந்து எப்படின்னா ஜல்லிக்கட்டுனால் ஒரு வீர விளையாட்டுனு சொல்லலாம் பொழுதுபோக்குக்கோசரம் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க பொழுதுபோக்கு அவங்களுக்கு பொழுதுபோகல அதனால் ரீல்ஸ் நிறைய பண்ணுறாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காவும் நினைச்சிக்கிறாங்க ஒரு வேலையாகவே அது எடுத்துக்கிறாங்க ஆனால் வந்து இப்போது வரையுமே பாரம்பரிய விளையாட்டை எந்த மக்களுமே விளையாண்டது கிடையாது அவங்க என்ன சரி நம்மளுக்கு வே நம்மளுக்கு ஃபோன் இருக்கே நம்ம ஃபோன்லேயே நம்மளுக்கு எல்லா கேமும் இருக்குதே நம்ம எதுக்கு நம்ம பொழுதுபோக்கு விளையாண்டுகிட்டு இருக்கணும் பாரம்பரிய விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேருமே மேக்ஸிமம் நினைக்கிறது என்னென்னா ஃபோன் மொபைல் ஃபோன் இருக்குது அதிலே எல்லா விளையாட்டுமே இருக்குது நம்ம ஏன் பாரம்பரிய விளையாட்டை எதுக்கு நம்ம விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும்